எனக்கு உலகத்துல வெளிநாடெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை கிடையாது சிவன் பக்தியான எனக்கு சிவன் கோயில் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசை அதிலும் காசிக்கு போகணுன்னு ரொம்ப நினப்பு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஓரளவுக்கு இருக்கிற சிவன் கோயில்கள்லாம் பார்த்துருக்கேன் தஞ்சாவூர் சிதம்பரம் காளகஸ்தி ராமே ராமேஸ்வரம் போயிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால் ராமேஸ்வரம் போயிவிட்டு வந்தேன் ராமேஸ்வரம் போயிவிட்டு வந்தால் கண்டிப்பாக காசிக்கு போகணுன்னு சொல்லுறாங்க எப்படி முஸ்லிம்கள் மெக்காவுக்கு போகறாங்களோ அதே மாரி கிறிஸ்டின் ஜெரூசலேம் போகறாங்களோ அது மாரி இந்துக்கள் காசி ராமேஸ்வரம் பார்க்கணுன்னு சொல்லுறாங்க அந்த இதில் ஒரு ராமேஸ்வரம் பார்த்துட்டேன் காசிக்கு போகணுன்னு நினப்பு இருக்கு எப்போ நிறைவேறுன்னு தெரியல